இந்த மாதிரி விளையாட்டு தொடர்பான பந்தயங்கள் சூதாட்டம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத தடுக்கிறதுக்காகவே ஒரு தனியாக ஒரு துறை வந்து தமிழ் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு வந்து அறிவிச்சுருக்காங்க அந்த கவர்மெண்டு வந்து அந்த அரசு அந்த துறை வந்து என்ன அவங்களுடைய வேலை அப்படினா அவங்க வந்து அந்த மாதிரி ந நடவடிக்கை அந்த மாதிரி யாராவது கையாளுகிற வகையில் நடத்துக்கு நடந்துக்குறாங்களால் அப்படிங்கிறத அவங்களுடைய இன்றைக்கி இருக்கிற தொடர்பு தொடர்பு நிலை மூலமாகவே வந்து அறிஞ்சு அவங்களை வந்து கண்டிக்கிறாங்க அதுக்காக சட்டமும் நிறைய பிறப்பிச்சு அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க